சுகாதாரம் பற்றி என்னுடைய கருத்து என்னென்னா அந்த கோவிட் டைம்லெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ட்ரைவ்வர்ஸ்ஸு கண்டக்டர்ஸ்ஸு எல்லாமே பார்த்தீங்கன்னா முகக்கவசம் அணியமாட்டாங்க அப்படி அணியாத இருக்கிறதுனால என்னாகுதுன்னால் அவங்க தும் அவங்க அவங்க தும்பினாலும் சரி மற்றவேயிங்க தும்பினாலும் சரி அதனுடைய கிருமி இது வந்து எச்சில் வந்து மற்றவேயிங்க மேலே பட்டு எது மற்றவேயிங்க மேலே பட்டு அந்த கிருமி வந்து மற்றவேயிங்களுக்கு பரவகிறத்துக்கு சான்சஸ் இருக்குது அதனால் தான் நம்ம தும்பும் போதோ மிதங்கும் போதோ என்ன பண்ணுவாங்க கையோ கர்ச்சிப்போ போட்டு மூடிக்குவாங்க ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா பேசுகிறப்பயே எச்சில் மேலே விழுகும் அந்த மாதிரி எல்லாம் பண்ணுறதுனால என்னாகும் அவங்களுக்கு எதாவது தொற்று நோய் தொற்று எதாவது இருந்ததுனால் என்னாகும் அதனுடைய தொற்று வந்து நமக்கு பரவுகிறத்துக்கு வாய்ப்பு இருக்குது அப்போ கோவிட் டைம்லெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இது ரொம்ப அதிகமாக இருந்ததுனால் அவங்களலல்லாம் கண்டிப்பாக முகக்கவசம் அணியணுன்ட்டு சொன்னாங்க ஒரு சிலர் இதை ஃபாலோ பண்ணிணாங்க ஒரு சிலரெலாம் ஃபாலோ பண்ணல அது வந்து எனக்கு ரொம்ப சங்கடமாக இருந்தது அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த கவுர்மென்ட் பஸ்லெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸோ இருக்கை எல்லாம் ரொம்ப இதாக இருக்கும் அழுக்கா இருக்க மாதிரி இருக்கும் அதனால் வந்து ஒருத்தர் உட்கார்ந்துட்டு போனாங்கன்னால் அடுத்தவயிங்க உட்கார்ரப்ப அந்த நோய் தொற்று வர்றத்துக்கு நிறைய இது இருந்து வழி வகை இருந்தது இதை வந்து அந்த டைமில் வந்து போக்குவரத்து நிறுவத்துறையில் வந்து புகார் பண்ணிணோம் அதுக்கப்புறம் அவங்கள்லாம் முகக்கவசம் அணிகிறத்துக்கு அறிவுறுத்துகிறாங்க அது இல்லாமல் போகக்கூடாது அந்த மாதிரி இருந்து போனிங்கன்னால் உங்களுக்கு நோய் தொற்று ஏற்பட்டுச்சுன்னால் நீங்கள் இறக்க நேரிடும் அப்புறம் உங்களுடைய குடும்பத்தை பாதுகாக்க முடியாது அதனால் இதெல்லாம் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும் அப்படின்னாங்க அதேமாதிரி டெய்லியும் துணி துவச்சி தான் துணி உடுத்திக்கணுங்கற மாதிரி எல்லாம் டெய்லியும் டெய்லியும் துணியை மாற்றணும் அப்படிங்கற மாதிரி எல்லாம் சொல்லி இருந்தாங்க எனக்கு ரொம்ப ஃபஸ்ட்டு அவங்க ச இந்த மாதிரி எல்லாம் பண்ணிகிட்டிருந்தாங்க அது சொன்னதுக்கு அப்புறம் அவங்களாவே அதெல்லாம் மாற்றிக்கிட்டாங்க இப்போ இப்போ வந்து அந்த கோவிடு இதுங்கிறது இப்போ யாருக்கும் அந்த பயம் இல்லாமல் இருக்குது